வணக்கம் ப்ரோ பூக்கடையா நம்ம வீட்டில் கொஞ்சம் ஃபங்ஷன் வைச்சுருக்கோம் ப்ரோ அதுக்காண்டி பூ கொஞ்சம் பர்சேஸ் பண்ணணும் உங்கள்கிட்ட எப்படி எப்படிலாம் பூவெல்லாம் ரேட்டு

எல்லாமே தோரணம் அந்த மாதிரி கட்டுறதுக்கு தான் ப்ரோ ஆ சாமந்திப்பூ மல்லிகைப்பூ ஆ மல்லிகைப்பூ எவ்வளோ ஆ ஓகே ப்ரோ ஆ அதுதான் ப்ரோ சாமந்திப்பூவில் வந்து இந்த லென்த்தான மாலையாக கொஞ்சம் ப்ரோ அது மாதிரி அதுக்கப்புறம் வந்து மல்லிகைப்பூ வந்து கொஞ்சம் நல்லா மல்லிகைப்பூ அப்புறம் வந்து இந்த இது வேறு வேறு உங்களுக்கு எஏதாவது டெக்ரேட்டீவ்வான பூ இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ நீங்களே ஏதாவது ப்ரிஃபெர் பண்ணுங்கள் பேமெண்ட்லாம் எப்படி ப்ரோ ஹலோ கேட்குதா ஆ கேட்குது ப்ரோ ஆ ம் அதுதான் எவ்வளோ ப்ரோ அட்வான்ஸ் தரணும் ஆ சரி ஓகே ப்ரோ அது போட்டு விட்ரலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ நீங்கள் வந்து கரெக்டாக அந்த டைமிங்க்கு மட்டும் டைமை மிஸ் பண்ணிடாம கரெக்டாக உங் உங்களோடய ஒர்க்கை வந்து கரெக்டாக முடிச்சுடுங்க ப்ரோ ஆ ப்ரோ இது இது இது மட்டுமல்ல ப்ரோ நிறைய ஆர்டர் வந்து நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னால் நிறைய ஆர்ட்ரு தருவேன் ப்ரோ ஆ தேங்க்யூ ப்ரோ ஆ தேங்க்யூ ப்ரோ ஓகேவா ப்ரோ ஆ சரி ஆ சரி